எனக்கு நாய் பிடிக்கும் நாய் நாங்கள் குட்டியாக இருக்கக்குள்ள கொண்டு வந்துருந்தாங்க ரோட்லயிருந்து அதை நாங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஷாம்ப் போட்டு வாஷ் பண்ணி நல்லா வச்சிருந்தோம் ஒரு லிக்யூட்டில் பால் கொடுத்துட்ருந்தோம் கொஞ்சம் நாள் கழிச்சி அதுவே பால் குடிக்க ஆரமிச்சிருச்சு அப்புறம் அதுவே பிஸ்கேட்டு தயிர் சாதம் இப்படி சாப்பிடுட்டு கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சி பெருசானதுக்கப்பறம் அதனால என்ன யூஸ்ஸுன்னா யாருன்னா வந்து கேட்டுகிட்ட நின்று இப்போ எட்டி பார்த்தாலோ இல்லை யாரா வந்தாலோ கொழைக்க ஆரமிச்சிடும் அப்போ நாங்கள் உள்ளார இருந்தால் கூட யாரோ வந்துருக்காங்கன்னு வந்து வெளியில் எட்டி பார்ப்போம் அப்படி எல்லோரும் வரவங்க பயந்துக்குறாங்க எங்கள் கடிச்சிருமோ என்னவோன்னு அது வெளியில் சாய்ங்காலத்துலையும் காலைலேயும் வெளியில் வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போகணும் ஏன்னு எங்களுக்கு டைம் இல்லை அதனால உள்ளுக்குள்ளே வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டுருக்கும் பின்னாடி முன்னாடி எல்லாம் சுற்றி வந்துட்டுருக்கும் நாளாக நாளாக அதுக்கு வந்து ரொம்ப பெருசாகவும் அதிகமாக அது எல்லாத்தையும் இதுனுமாதிரி ஆகிடுச்சி அதனால் நாங்கள் இனிமேல் காட்டுக்கு கொண்டு போய் விட்டுரலாம் காட்டில் நல்லா ஃப்ரீயாக விளையாடும் நல்லாருக்குன்னு சொல்லிட்டு காட்டு பக்கம் கொண்டுட்டு போகலான்னு சொல்லி காட்டுக்கு கூட்டிட்டு போய் காட்டில்கொஞ்ச நாள் அங்கே தெரிஞ்சவங்க மூலிமா அவங்க காட்டில் கொண்டோய் விட்டுருந்தோம் அங்கே நல்லா இப்போ நல்லா அது ஹாப்பியாகவும் இருக்குது நல்லாகவும் இருக்குது அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்கள் அதை எப்போயாச்சும் ஒருவாட்டி போய் பார்ப்போம் ஏன்னா அது பேரு மணிகண்டன்னு பேர் வச்சி மணி மணின்னு கூப்புடுவோம் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு நாய்தான் ரொம்ப பிடிக்கும் நாய்க்காக எல்லாம் அவங்க அப்பா குழந்தைங்களுக்கொசரம் நாய் இருந்தால் வீட்டில் திருடன் வரமாட்டாங்க யார் வந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக எங்களுக்கு நாய் மேல அதிகம் பாசம் அதுயிருக்கு அதனால அதை வச்சிருந்தோம் இப்போயும் போய் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இப்போ வீட்டில் பூனைங்க இருக்குது பூனையை பார்த்துட்ருப்போம் நாங்கள் அந்த பூனையை விட்டால் அதுகிட்ட இவங்க பேத்திங்கெள்லாம் விளையாடுவாங்க பூனைகிட்ட அதுக்கு பால் கொடுக்கறது கூப்பிட்டா அதுங்க எங்கள் பேத்திங்கள பார்த்தாலே கத்த ஆரமிச்சிடும் அதுங்கள்ட்ட கூப்பிட்டு பேசி அதுங்கள்ட்ட கொஞ்ச நேரம் விளையாடுவாளுங்க அப்புறம் சாய்ங்காலத்தில் அதுக வந்து நைட்டில் இவங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு கொடுப்பாங்க அது சாப்புடும் சாப்பிடுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சி அதை நாங்கள் ஸூன்னா அது போய் ஒரு ஓரமாக படுத்துக்கும் அதனால் அது சரி விட்டுட்டோம் நாங்கள் அவங்க குழந்தைங்களுக்காக அவங்க என்ன வேணுணா பண்ணட்டுன்னு நாய்க்கப்புறம் பூனைதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு பூனைக்கிட்ட அவங்க விளையாடுவாங்க தூக்க மாட்டாங்க எங்கள் பேத்தி தூக்கி கொஞ்சம் நேரம் விளையாண்டா கூட கை வாஷ் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த முடி அது கையில் இருந்துச்சின்னா அது சாப்பிடக்குள்ள உள்ளுக்குள்ள போயிடுச்சின்னா அது ஒரு ஆஸ்மாமாதிரி மூச்சி வாங்குறமாரி எரப்புமாதிரி வந்துரும் அதனால் தூக்குனாக்கா கை வாஷ் பண்ணிக்குவாங்க அதை நாங்கள் சொல்லாமலே அவங்களே செஞ்சிக்குவாங்க பிள்ளைங்களே செஞ்சிக்குவாங்க அது சொல்லணும்னு இல்லை அது எல்லாருக்குமே இது குழந்தைங்கள்ருந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தமுன்னா அவங்களுக்கு அதை புரிஞ்சி செஞ்சிக்குவாங்க நாங்கள் அதனால் எங்களுக்கு நாய் பூனை பிடிக்குங்க